என்னோடைய நர்சிங் அனுபவம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது நர்சிங் வந்து சேரணுன்றதுக்காகவே நான் வந்து போகலை காலேஜ் படிக்கலாம் அப்படீன்னு காலேஜ் வந்து மிஸ் பண்ணிவிட்டேன் ஒரு வாய்ப்பு கிடச்சது அதில் போய் காலேஜ் வந்து அது நர்சிங் டிப்ளமோ நர்சிங் நான் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணேன் அதில் ஜாயின் பண்ணதில்லருந்து நல்லா வந்து போச்சு ஆனால் ஒன்றுமே புரியல அவங்க நடத்துகிறது அவங்க போனது வந்தது எதுவுமே புரியல ஆனால் அதில் வந்து எக்ஸாம் மூலமாக அட்டன் பண்ணோம் சாரும் டீச்சரு எல்லாருமே வந்துட்டு நல்லா வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அந்த சொல்லிக் கொடுக்கிறதுல வந்து புரிஞ்சுக்கிட்டு அதில் எக்ஸாம் எழுதி நான் போயிட்டு அப்புறம் ஒர்குக்கு போனேன் ஒர்குக்கு போயிட்டு கொஞ்சம் நாள் ஆனால் வெயிட் பண்ணேன் வேறே ஒர்க்கு போய் செஞ்சு அதுலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து நர்சிங் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒன்றுமே தெரியல புதுசாக போயிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணும் போது எனக்கு எதுவுமே தெரியல என்னடா பிளட்டாக இருக்குது கை கால் உடஞ்சி வராங்க இறந்து போய் வராங்க அப்படின்ற வந்து இதுலேயே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இருந்துட்டு ஆனால் ஒரு ஒரு ஃபீல்டு கற்றுக்கும் போது நம்மளால ஒருத்தங்களுக்கு வந்து வந்து நாம்ம அது வந்து அவங்களோட உயிரை நம்ம காப்பாற்றுறோம் டாக்டர் சொன்ன வழிமுறைகளை வந்து நம்ம வந்து பார்க்க வழி நடத்துகிறோம் ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றோம் அப்படீன்னும் போது அது வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது ஒரு அம்மா வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவங்க வந்துட்டு வந்தாங்க ஆனால் அவங்க வந்து திடீர்னு பார்த்தா இறந்துட்டாங்கன்றாங்க எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாகிடுச்சு என் பொண்ணு மாதிரி இருக்கே அப்படீன்னு அவங்க சொல்லி போயிட்டு வந்து ஐயோ டக்குனு அவங்க இறந்துட்டாங்க நான் வேறே பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போதே என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அடுத்து பொங்கல் டைமில் ஒரு அண்ணா வந்தார் ஆக்சிடென்ட் ஆகி ஸ்க்ரோட்டம் ஸ்க்ரோட்டம்மு வந்து டேமேஜ் ஆகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க சின்ன பொண்ணு அவங்க ஒய்ஃபு எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னு பயங்கரமாக அழுதாங்க இது எல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாவும் இதுவாகவும் இருந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் வந்து அவர் பயங்கரமாக அழுதார் அவரோடைய உயிர் போகிறதும் அவரே வந்து பார்த்துருக்காரு அது ரொம்ப வந்து மனது கஷ்டமா இருந்தது நிறைய பேத்துக்கு உதவி பண்ணியிருக்கேன் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதுவும் கொஞ்சம் எல்லாம் வந்து பயனுள்ளதாக வந்துட்டு இருந்தது அடுத்து வந்து நர்சிங் ஃபீல்டில் இருந்து